என்னோட மகிழ்ச்சி சந்தோஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுதான் எனக்கு ரொம்ப நான் மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுற ஒரு மூமண்ட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னா எல்லாருக்குமே ஒரு சந்தோசம் தான் யாருக்கு தாங்க பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலே நம்ம எல்லாத்தையும் மறந்து ஒரு கஷ்டலாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது நம்ம ஃப்ரெண்டு நம்ம நம்ம இருக்கிற டைமில் என்ஜாய் பண்ணனும் அப்படின்னு தோணும்ல அதுமாதிரி மூமண்ட்டு தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் எல்லோருமே நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலருக்கெலாம் ஃப்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் கரெக்டாக அமையுமான்றது எனக்கு தெரியல எனக்கு ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி என்னை என்னை புரிஞ்சிக்கிட்டு நான் அவங்கள புரிஞ்சிகிட்டு நடக்கிற மாதிரி ஒரு நல்ல அண்டஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் தான் நல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமையுறது பெரிய விஷயம் தான் எனக்கு நல்லாவே அமைஞ்சாங்க நல்லா அரட்டை அடிப்போம் செமையாக கலாய்க்கிறது ஸ்டாஃப்ஸை கலாய்ச்சிட்டு எல்லோருமே பண்ணுறது தான் புதுசாக ஒன்றும் இல்லை டீச் பண்ணம்போது ஸ்டாஃப்ஸை கலாய்ச்சின்னு சிரிக்கிறது அந்த கிளாஸ் டைமில் அந்த பி டி அவர்ஸ்லலாம் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்புடுறது இந்தமாதிரி எல்லாம் இந்த பிளான் போடுறது எங்கனா போகலான்னு பிளான் போட்டு அது ஸ்பாயிலாகி நெக்ஸ்ட்டு திருப்பி பிளான் போட்டு அதில் ஒருத்தவள் வரலைன்னு சொல்கிறது இந்தமாதிரி அப்போ அது டென்ஷனாக இருக்கும் அப்புறம் பின்னாடி அதை யோசிச்சு பாருங்களேன் எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுதாங்க வேற லெவல் லைஃப் அந்த ஸ்டார்ட்டிங்கில் அப்பா அம்மாவை பிரியிறோம்ன்ட்டு அழுதுன்னு அந்த ஹாஸ்டல் லைஃப்குள்ளே போய்ட்டு என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி யோசிச்சு அந்த ஹாஸ்டல் லைஃப்பை முடிச்சிட்டு ரிட்டன் வரும்போது ஏன்டா இந்த வாழ்க்கை முடியுதோ அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடமே அப்படி தான் காலேஜ் ஸ்கூல் கூட பாருங்க எப்படா ஸ்கூல் முடியும்னு இருக்கும் ஆனால் டுவெல்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை எப்படா பாப்போம்னு ஒரு ஏங்க வைக்கிற ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸு அதனால் நான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலே மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவேன்